ஆ ஹலோ குட் ஈவினிங் நீங்கள் யார் ஓ சொல்லுங்க ஓ அப்படியா எங்கே மிஸ் பண்ணீங்க நீங்கள் வேணால் ஆஃபிஸ் ரூமில் செக் பண்ணி பாருங்க சரி ஓகே நீங்கள் ஆஃபிஸ் ரூம்ல வேணால் ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க சரி ஓகே நான் சொல்லறேன் ஆ ஆ தேங்க் யூ